என்னுடைய கிராமத்தில் என்ன வைக்கலாம்னா பார்க் வைக்கலாம் ஏனால் வயசானவங்களுக்கு வந்து ஒரு வீட்டில் ஒருந்தங்களுக்குனாலே சர்க்கரை நோய் நிறைய நோய்லாம் வந்துருக்கு எல்லாத்துக்குமே காரணம் நடக்கணும் அதுதான் நடக்கணும் நடக்கணும் இதுதான் எல்லாருமே டாக்டர்லாம் சொல்கிறாங்க நடக்கறதுக்கு ஒரு பார்க் மாதிரி இருந்துச்சுன்னா வாக்கிங் போகறதுக்கு நல்லாருக்கும் வயசானவங்க ரொம்ப அவங்கள்லா எங்கே போகிறது வீட்டிலயே எப்படி இருக்க முடியும் அப்படின்னு நினைப்பாங்க ரொம்ப தூரம் இருக்கே கடலுர்லாம் அந்த கடலூரில் இப்போது மெய்ன்டென் பண்ணுறது கிடையாது அங்கே சில்வர் இதுகிட்ட அதனால் இப்போது வீக் நம்ம கிராமத்திலயே ஒரு பார்க் வச்சால் நம்ம பொறுமையாக நம்ம ஊர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து வாக்கிங் நடப்பாங்க அதனால் அவங்களுக்கு வந்து நோயும் போயிடும் நம்ம நெனச் நம்ம கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்கமாதிரி இருக்கும் அது மாதிரி மரத்தடிலலாம் ஃபீல் அது செமையா ஃபீல் இருக்கும்ல அது மாதிரி இருக்கும் அப்புறமா வேறே என்னென்னால் இப்போ எங்கள் ஊரில் ஏரி இருக்குது அந்த ஏரியில் சுத்தமாகவே இல்லை அது சுத்தம் பண்ணுறதுக்குகாக ஒருத்தங்கள ஒரு ஆள் வச்சு போட்டு இதெல்லாம் அப்படித்தான் அழகாக தூய்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிப் போடலாம் தூய்மைனா அதுதான் எல்லாத்துக்குமே இப்போது தூய்மையாக தான் இருக்கனுன்றாங்க அது இருந்தால் தான் நோய் வராது அதனால் தூய்மையாக இருக்கணும் பார்க் ஒன்று வச்சால் நல்லா இருக்கும்